குட் ஆஃப்டர்நூன் மேம் நான் வந்து நம்ம காலேஜில் செகண்ட் இயர் படிக்கிறேன் நான் வந்து ஐடி கார்டை தொலைச்சிட்டேன் ஒரு டூ டேஸ் ஆகுது அதை வாங்குறதுக்கு எதாச்சும் ப்ரொசிஜர் இருக்கா மேம்

ஆ மேம் அந்த ஃபீ இல்லை ஃபைன் எதாச்சும் இருக்கா மேம் ஆ ஓகே மேம் தேங்க் யூ மேம் ம்